நான் வந்து போனதுன்னால் நான் திருவண்ணாமலை அங்கே இருக்குது இல்லையா அந்த மலை ஏறியிருக்கேன் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டம் அந்த மலை ஏறுவது ரொம்ப பெரிய மலையும் கூட அதுவந்து நிறைய மிருகங்களெலாம் பார்த்தோம் நல்லாருந்துச்சு அங்கே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த க்ளைமேட் அந்த சன்செட் சன் ரைஸ் ஆகுவது எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த க்ளைமேட் அந்த எல்லாரோடு சேர்ந்து நடந்துபோகிறது எல்லாமே ரொம்ப நல்லாருந்துச்சு வெற்றி கண்டீர்களான்னால் மேலே போய் அங்கே அந்த வியூவ் பார்த்தது அங்கே சாமி கும்பிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு